எங்கள் பாட்டி வந்து ஒரு தோட்டம் வைச்சாங்க அந்த தோட்டம் எப்படி வச்சாங்கன்னால் அவங்க சின்ன வயசில் இருக்கறப்பைலேருந்தே அவர்களுக்கு அந்த ஒரு தோட்டத்து மேல் அவர்களுக்கு ஒரு கவனம் வந்ததாம்மா அதனால் அவங்க அப்போயிலேந்து தோட்டம் வளர்த்துட்ருந்ததுனால அதை வந்து எங்கள் எங்கள் வீட்லையும் வச்சுருந்தாங்க தோட்டம் அவங்க பாட்டி தோட்டம் வச்சுருக்கதுனால அம்மாவும் அந்த தோட்டத்தை ரொம்ப பராமரிச்சுட்ருந்தாங்க அம்மா வளர்க்குறதுனால இந்த தோட்டம் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சு நானும் அந்த தோட்டத்தைலாம் பராமரிச்சுட்டிருந்தேன் அதனால் எனக்கு தோட்டம் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தாங்களாமா அதுக்கப்புறம் தான் அந்த தோட்டத்தில் வந்து நிறையா செடி ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு செடி வாங்கி வாங்கி சந்தையில் வாங்கி வாங்கி வைப்பாங்களாமா அதில் நிறையா செடி எங்கள் பாட்டி வச்சு அது ஒரு தோட்டமாகவே ஆக்கிட்டாங்க அதை வந்து தினமும் தண்ணி ஊற்றி அதுக்குன்னு ஒரு ஒரு மணிநேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அது பார்த்தோனே அப்படியே எனக்கும் ஒரு ஆசை வந்தது நம்பளும் ஒரு தனியாக ஒரு தோட்டம் வைக்கலாமேன்னு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு காடு இருக்குது அதிலேயே நான் கொஞ்சம் தனியாக எனக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அங்கே வந்து ஒரு செடி நிறைய செடி பூச்செடிங்களெலாம் வச்சேன் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மல்லிகைப்பூ வைச்சேன் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ஜெவ்வந்தி ரோஜா இதுமாதிரி நிறைய செடிங்கெளெல்லாம் வெச்சு அதையும் நான் பராமரிச்சுட்டு பராமரிச்சிட்டுருந்தேன் காலையில் வந்து அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் காலையில் வந்து தண்ணி காலையில் போய் தண்ணி ஏந்திரிச்சோடனே தண்ணி ஊற்ற போவேன் அதுக்கப்புறம் ஈவ்னிங் அதுமாதிரி ஸ்கூல் போய்விட்டு வந்தோடனே தண்ணி ஊற்ற போய்விட்டு நைட்டு நைட் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் நல்ல காற்று வரதினால அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் நெழலுக்காக ரெண்டு சைடும் வேப்ப மரம் இங்கிட்டு வேப்ப மரமும் இங்கிட்டு ஒரு வாழைமரமும் வச்சுருந்தோம் வாழைமரம் நிறைய செடிங்களெல்லாம் வச்சுருந்தோம் வீட்டுக்கு தேவையான எல்லா செடிங்களுமே வச்சுருந்தோம் அதனால் எனக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் பாட்டியை ஒரு நாள் போய் அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் எங்கள் பாட்டி என் தோட்டத்தோடு நல்ல நல்லா உன்னோடய தோட்டத்தை ரொம்ப பராமரிச்சு வச்சுருக்கன்னு என்னை என்னை என்னை ரொம்ப பாராட்டினாங்க